ஸ்டாம்ப்பு வந்து சேகரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன் இருந்தாங்க ரொம்ப படித்தவங்க அவங்களோடு போயிட்டு நாங்கள் வந்துவிட்டு ட்யூஷன் படிக்க போகும்போது அந்த அண்ணன் சேர்த்து வைப்பாங்க பார்த்துருக்கோம் அதை பார்த்துட்டு நானும் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வச்சுருக்கேன் அதே மாதிரி வந்து காயின்களும் வந்து அந்த காலத்து க காசுகள் இந்த காலத்து காசுகள் எல்லாத்தையும் வந்துட்டு செல்லாத காசுகள் எல்லாம் சேர்த்து ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே வச்சிருக்கிறது ஒரு ஒரு ஆசை வந்து அது வந்து பழைய கா பழைய காயின்களை பார்த்தா ஆ ஆசையாக இருக்கும் அழகாவும் இருக்கும் நல்லா இருக்கும் அது எடுத்து சேர்த்து வச்சு வ வச்சுருக்கேன் அது மாதிரி என் பிள்ளைகள்கிட்டையும் இது மாதிரி சேர்த்து வைக்கணும் செய்யணும் நல்லது இது பழைய இது ஞா ஞாபகார்த்தமாக இருக்கும் இதெல்லாம் அழிஞ்சி அழிஞ்சி போனாலும் நம்ம வந்து இதை பார்த்துட்டு உ சரி இந்தமாதிரி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பழைய ஞாபகங்களெலாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு ஸ்டாம்ப்பு எல்லா தலைவர்கள் ஸ்டாம்ப்பு வெளிநாட்டு ஸ்டாம்ப்பு கிடைச்சாலும் அதையும் சேர்த்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஐம்பது ஸ்டாம்ப்புக்கிட்ட வச்சுருக்கேன் பழைய ஸ்டாம்ப்புக்களாம் எனக்கு பிடிச்சுருக்கு அதை நான் செய்கிறேன் அதேமாதிரி க காசுகளும் சேர்த்து வெச்சுருக்கேன்